நாம் சாப்புடற உணவை மேலும் சுவை கூட்ட ரகசிய பொருட்கள் ரெண்டு தேவைப்படுது என்னென்னால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த உணவை பாசத்தோடு அன்போடு சமைக்கிறதினால அந்த உணவோடய டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகுது சரிங்களா இன்னொரு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த பொருளை யூஸ் பண்ணி வாங்கி சமைக்கிறோமோ அந்த பொருள் வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக்கும் ஸோ இது ரெண்டு தான் முக்கியம் நம்ம உணவை வந்து சுவையூட்டுறதுக்கான ரகசிய பொருள்கள்